சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்று நம்ம சேலம் மாவட்டத்தில் செவ்வாப்பேட்டையில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து சேலத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை அப்படினாலும் நீங்கள் அம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டீங்க அப்படினா மிக விரைவாக இங்கே கொண்டு வந்து நாம் அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படினா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணி கண்டிப்பாக பேஷண்ட்டை பிழைக்க வச்சிடுறாங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படினா அவர் வந்து பண வசதி இல்லாதவங்க மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடையே உடச்சி நல்ல வசதியான மக்கள் கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறியிருக்கு அவங்க வந்து நீங்கள் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை நல்ல நிறைய ட்ரைனி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்குறதுனால் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறாங்க இது வந்து நம்ம வந்து சேலத்துலேயே வந்து ரொம்ப அடையாளமாக மாறியிருக்கு இப்போ வெளிலேருந்து வெளி ஊரில் இருக்கிற நிறைய பேர் கூட அவங்களுடைய உடல்நலத்தை வந்து நல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறத்துக்காக இங்கே வராங்க அப்பாய்ன்மெண்ட் வாங்கிட்டு இங்கே வந்து சரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதோடு இல்லாமல் சேலத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றுவட்டாரத்துல நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இப்போ ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோகுலம் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு இருக்குது இப்போ இவங்க எல்லோருமே வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியோடு எந்தவிதமான நோய்களுக்குமே மருத்துவம் பார்க்கக்கூடிய திறமையான மருத்துவர்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்தமாதிரி வேண்டாம் நான் வந்து சித்த மருத்துவ முறையில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படினா அதுக்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ டாக்டர் பாலஷர்மிளா அப்படினு இருக்குறாங்க அவங்க வந்து மிக சிறந்த ஹோமியோபதி டாக்டரில் ஒருத்தங்களாக இருக்காங்க நிறைய நோய்களை வந்து அவங்க இங்கிலீஷ் மருந்துகள் இல்லாமையே வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் ஒருத்தர் ஜெகதீஷன் அப்படினு ஒருத்தர் இருக்கார் அவர் சேலத்தில் இருக்கார் மிக சிறந்த சித்த மருத்துவர்களில் ஒருத்தர் இவர் வந்து எம்பிபிஎஸ் படித்து முடித்துட்டு அதுக்கப்பறமாக சித்த மருத்துவத்துடைய நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையும் படித்துட்டு இப்போ சித்த மருத்துவத்தில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கார்